கை பம்ப் சொல்லும்போது நான் சின்ன வயசில் சின்ன வயசில் இதை மாதிரி நிறையா விளையாண்டுருக்கோம் நாங்கள் ஊருக்கு போகும்போது தாத்தாங்க வீட்டு பக்கத்துலேயே இந்த பம்ப் இருக்கும் நாங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில இருக்கோ இல்லையோ ஆனால் நான் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருப்பேன் அந்த பம்ப்ல நானும் எங்கள் பெரியம்மா பொண்ணு இவங்கல்லாம் இருப்பாங்க எங்கண்ணா இவங்கலெல்லாம் இருப்பாங்க அவங்கள நான் ஒருத்தர் அழுத்த சொல்லிட்டு நாங்கள் அதில் வந்து தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு விளையாண்ட்ருப்போம் அதுக்கப்பறோம் அந்த டேப் டேப் க்ளோஸ் பண்ணி கையில க்ளோஸ் பண்ணி வச்சிகிட்டு அதுக்கப்பறம் நான் அழுத்து அழுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்பறம் லாஸ்ட்ல விடும்போது நம்ம ரொம்ப நேரம் அழுத்தவே தேவயில்ல அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இதேமாதிரில்லாம் நாங்கள் நிறையா விளையாண்டுருக்கோம் அவள் எனக்கு அமுத்தும்போது நான் குடிச்சிட்டிருப்பேன் அதுக்கப்பறம் நான் போயிடுவேன் அதுக்கப்பறம் அவள் என்னை திட்டி மறுபடியும் கூப்ட்டு வந்து அவள் அழுத்த சொல்லுவா இதமாரியெல்லாம் நாங்கள் நிறையா விளையாண்டுருக்கோம் அப்புறம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்க நான் என்ன அழுத்த சொல்லுவாங்க நான் அழுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கன் அவங்கனால் முடியலைன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அமுத்தி நான் தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்கேன் அதமாதிரி நிறையா நிறையா பண்ணியிருக்கேன் இதில் நான் விளையாடுனது ரொம்ப ஜாஸ்தி அதில் எப்படி அது மேலே உட்காந்துட்டு அது அழுத்துன்னு சொல்லிட்டு அதில் வர சௌண்ட் கேட்டு இதுமாதிரில்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன்